ஹாஸ்பிட்டலாக இருந்தாலும் ஓகே மெடிக்கல்ஸா இருந்தாலும் ஓகே நமக்கு அந்தந்த டிசீஸுக்கு தகுந்த மாதிரி தான் டேப்லெட்டோட ரேட்லாம் கொடுக்குறாங்க ரொம்ப கம்மியாக கிடைக்குதுனு சொல்ல முடியாது ரொம்ப அதிகமாக கிடைக்குதுனும் நம்ம சொல்ல மாட்டுறோம் அந்தந்த நோயிக்கு தகுந்த மாதிரி அதை அதுக்கான டேப்லெட் வந்து கொடுக்குறாங்க அப்புறம் மன்த்லி நம்ம வாங்கிற சேலரியில் வந்து இப்போது நம்ம ஃபைவ் தொளசண்ட் வாங்கிறோம்னா தொளசண்ட் வந்து நம்ம டேப்லெட்டுக்கு ஹாஸ்பிட்டல் செலவு அப்படினு சொல்லிட்டு நம்ம கொடுக்குறோம் அப்புறம் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி போனோம்னா அங்கே நம்ம என்ன பண்ணுறமோ அதுக்கு டிரீட்மென்ட் எடுக்கிறமோ அதுக்கு கொடுக்குற டேப்லெட் எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறாங்க அது வந்து கொஞ்சம் புவர் ஃபேமிலியில் இருக்கறவங்களுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாவே இருக்குது நல்லா அதுவும் அந்த ஃப்ரீயாக கொடுக்குற டேப்லெட்ஸ் குவாலிட்டியும் நல்லா இருக்குது நம்ம மாசம் வர சேலரியில் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ்க்குனு இப்போல்லாம் பார்த்தா அதிகமாக நம்ம ஹாஸ்பிட்டலில் தான் பைசாலாம் கொடுக்குறோம் அதாவது வயிறு வலி ஜொரம் சளி அப்படினு சின்ன பிரச்சின வந்தாலே நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம் அதனால் மன்த்லி நம்ம வாங்கிற சேலரி ஃபைவ் தொளசண்ட்னா அதில் தொளசண்ட்னாவது நம்ம இது ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொடுக்குறோம் அது மாதிரி மாத்திரை எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் ஒரே ரேட்டில் கிடைக்கறது கிடையாது எல்லா மெடிக்கல் ஃபார்மஸிலியும் ஒரே ரேட்டில் கிடைக்கறது கிடையாது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு டிசீஸுக்கு அந்தந்த இது அந்த இதுக்கு அந்த டேப்லெட் குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் அந்தந்த இடத்துலையும் ரேட் வெச்சு விற்குறாங்க இது வந்து ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து ஏழை மக்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் அதுவும் கவர்ன்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லெலாம் இப்போ நல்லாவே பாத்து நல்லா நல்லாவே டேப்லெட்லாம் நல்லா எழுதி தராங்க அது ஃப்ரீயாக கொடுக்குறது வந்து இன்னும் நல்லா நமக்கு யூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது